ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள் ஹோம் டௌன் ரெஸ்டாரண்ட் ஓகே சார் ஸ்லாட் புக் பண்ணணுமா இல்லை உங்களுக்கு டெலிவரி கொடுக்கணுமா சார் ஓகே சார் இருபது மெம்பரா சார் ஆ எல்லோருக்குமே அதே சேம் டிஷ்ஷா சார் ஓகே சார் ஸ்லாட்டு புக் பண்ணிடலாங்களா அப்போது ஓகே சார் உங்களுக்கு ஏசி ஏசி ரூம் தானே சார் ஓகே ஓகே உங்களுக்கு வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ்ட்டி வரும் பர் பீஸ்ஸு ஆ மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ருப்பீஸ் வரும் சார் ஆ இல்லை சார் அது டெசர்ட் காம்ப்ளீமெண்ட்லாம் உங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்துருவாங்க சார்

ஆ ஒன்றும் பிரச்சனை சார் டூ ஓ க்ளாக் தானே சார் வருவீங்க ஓகே சார் ஓகே சார் உங்கள் பேர் சார் ஓகே சார் ஓகே சார் புக் பண்ணிடுறேன் சார் ஸ்லாட்டு ஸ்லாட் புக் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கணும் சார் நீங்கள் அங்கேயிருந்து ஜீபே பண்ணால் கூட ஓகே தான் சார் கண்டிப்பாக வாங்க சார் பண்ணிக்கலாம் சார் பண்ணிக்கலாம் சார் ஏசி சார்ஜ் இல்லாமல் கூட பண்ணிக்கலாம் சார் இல்லை சார் அவ்வளோதான் சார் நீங்கள் என் இல்லை சார் இல்லை சார் இல்லை சார் வாங்க சார் நம்ம பண்ணிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிடலாம் சார் கண்டிப்பாக ஆகாது சார் கண்டிப்பாக ஆகாது கரெக்ட் டைமுக்கு வந்துடும் ஓகே சார் தேங்க்யூ ஓகே ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ ம் ம்